நாங்கள் சென்னையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ராக் கிளைமிங் சொல்லிட்டு அங்கெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு கல் கல்லு மரம் மலை மாரிலாம் இருந்துச்சி ராக் கிளைமிங் சொல்லிட்டு அந்த மலை மேல் ஏறும் போது அங்கெல்லாம் ஒரு ஒரு பாசியோ ஒரு ஒரு இதுவோ அதெல்லாம் இல்லை அழகாக இருந்துச்சி சுத்தமாக வச்சிருந்தாங்க ஏறத்துக்கும் ஒரு ஜாலியாக இருந்துச்சி அப்பறம் அப்றம் வந்து ஒரு பச்சை பசேல்னு அழகாக ஒரு புல்வெளிலாம் இருந்துச்சி அங்கெல்லாம் நின்று நான் எங்கே ஃபேம்லியோட ஃபோட்டோஸு ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்து முடிச்சிகிட்டு அப்புறம் மனசுக்குலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு சந்தோசமாக இருந்துச்சி மைண்ட்லாக ஒரு ஒரு இதாக இருந்துச்சி அப்பறம் திரும்பி அந்த ஒரு இடத்துக்கு இல்லாமல் வேற இடத்துக்கு நாங்களாம் திருப்பி வரணும்னு ஆசைப்படுறோம்